இப்போ அந்த மார்ச் ஏப்ரல் இந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நால் நாளில் வந்து மக்களுடைய போக்குவரத்து வந்து இந்த கோவிலில் அதிகமாக இருக்கிறதுனால் அவங்க வந்து இங்கே தங்கி இருந்துவிட்டு அவங்க திரும்பி அவங்க ஊருக்கு போகிறத வந்து ஒரு சிறப்பாக வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அப்டினு சொல்லலாம் முதநாள் வந்து சாயங்காலம் சாமியை பார்த்துட்டு தங்கிவிட்டு ஒரு இடத்துல தங்கிவிட்டு காலையில் எழுந்து குளிச்சிவிட்டு சாமி பார்த்துட்டு திரும்பி வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருக்கு இந்த நைட்டு அதாவது ராத்திரி நேரத்தில் அவங்க வந்து தங்குறது அப்டின்றது ரொம்ப ஒரு சிரமமான விஷயோந்தான் எங்கே தங்குறது அப்டினு தெரியாமல் வந்து வருவாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட தெருவில் வந்து ஒரு பத்து வீடு இருக்கு அப்படினா ஒரு நாள் அஞ்சு வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்களோட வீட்டில் தங்குறத்துக்கான வசதிகளை வந்து செஞ்சு தருவாங்க அதுலையே சிலபேரு வந்து என்னனா வீட்டு வாசலில் திண்ணையில் அந்தமாதிரி இருக்கிறவங்க வந்து திண்ணைல படுத்துப்பாங்க வீட்டில் வந்து தங்குறத்துக்கு இடம் கொடுக்குறவங்குடைய சிரமம் அப்டினு பார்க்குறப்ப அவங்க வந்து துணியெல்லாம் கண்ட இடத்துலையும் போட்றது காய வைக்கிறது அந்தமாதிரி இருக்கிறது தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணுறது அந்தமாதிரி சில விஷியங்களும் வந்து நடந்துக்கிட்டுருக்கே அப்டினு சொல்லாம் சவால்கள் அப்டின்றது வந்து பெருசாக நமக்கு எதுவும் கஷ்டத்தை வந்து கொடுக்கப்போறதில்ல இருந்தாலும் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயம் வந்து நமக்கு வந்து அது கஷ்டமாகதான் இருக்கும்